எனக்குன்னு தனியாக லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என் மனைவியை நான் ஒரு நல்ல ஒரு இந்த அந்தஸ்த்துள்ள இடத்துக்கு நல்ல ஒரு பொறுப்பான இடத்துக்கு அவங்களை உக்கார வைக்கணும் அவங்களால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அது நல்லது செய்யணும் என் மனைவி என் கொழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிறது மட்டும் தான் என் லைஃப் என்னுடைய லட்சியம் அதுக்கு முக்கியமாக தூண்டுகோலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா என் மனைவியோடய பாசம் என் மனைவியோடய அக்கறை என் மனைவியோடய ஒழுக்கம் என் மனைவியோடைய உண்மை தன்மை அவளுடைய நேர்மை ஏன்னா இதில் எத்தனை பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக உண்மையாக இருக்காங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்து வியந்த ப வியந்த ஒரு மனிதர்கள்ல பார்த்திங்கன்னா என் மனைவி முக்கியமான ஒரு ஆள் ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ உண்மை தன்மை இருக்குது அவ்வளோ நேர்மை அவ்வளோ கண்ணியம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளால் யாரும் நாலு பேர் கெட்டு போ கெட்டிட கூடாது நாம் யாருடைய வாழ்க்கையும் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு என் மனைவி ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அதனால் அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு அறிவு ஆற்றல் திறனுடையவங்க என் மனைவி அவங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் அது தான் என் முக்கியமான லட்சியம் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் என் பையனை எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக நான் ஆளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவனை கொண்டு போகணும் எனக்கு இன்னொரு கொழந்த பிறக்கலாம் அவங்களையும் என் குழந்த என் மக்கள் என் மக்கள் என் மக்கள்னா என் பசங்க தான் என் மக்கள் அவங்களுக்காக நான் இருக்கணும் அவங்களுக்காக மட்டுமே நான் இருக்கணும் அது தான் என் லட்சியம் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்ணனும் அவங்கள் ஆசைப்பட்றத எல்லாம் நெறைவேத்தணும் அவங்கள் ஆசைக்காக நான் இருக்கணும் அது தான் என்னுடைய லட்சியம் அதுக்கு உந்துதலாக இருக்கிற தூண்டுகோல் எல்லாம் எது வேணுனா சொல்லிக்கலாம் அது எல்லாம் முழுக்க முழுக்க என் மனைவி மட்டும் தான் இந்த உலகத்துலேயே என் மனைவியை போல யாரும் கிடையாது என் மனைவி மட்டும் தான் எப்பவுமே அதனால் தூண்டுகோல்னால் அவள் தான் மட்டும் தான் ஏன்னா அவக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அதில் உண்மை மட்டும் தான் இருக்கும் அதில் மற்றவங்களுடைய ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒருத்தங்களை வந்து நாம் இறக்கி நாம் இதை பண்ணிணோம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்காது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி தான் நம்மளுடைய செயல்கள் இருக்கும் அவள் மா அவ அவ மா அவ தான் என் தூண்டுகோல்னு என்னுடைய தூண்டுகோல் எனக்கு தூண்டுகோலாகவும் இருப்பாள் எனக்கு உந்துகோலாகவும் இருப்பாள் எனக்கு ஒரு முதுகெலும்பாகவும் இருக்கிறது எல்லாமே என் மனைவி மட்டும் தான்